கிராமத்தில் வந்து திருமணங்கிறது வந்து ஒரு புனிதமாக நடக்கக் கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி விஷேசம் மணமகன் வீட்டுலேருந்து மணமகள் வீட்டிற்கு போயி வீட்டை சரிபார்த்து பொண்ணை பொருத்தம் பார்த்து திரும்பவும் வந்து மணமகள் வீட்டுலேருந்து மணமகன் வீட்டுக்கு வந்து அவர்கள் வந்து இவர்களை சரிபார்த்து திருமணம் பொருத்தம் ஜோதிடர்கள்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்து திருமணம் பொருத்தம் இரண்டு பேருக்கும் இடையே வந்து விட்டுக் கொடுத்தல் மனப்பான்மை பா பாக்கியங்கள் பொருத்தங்கள் ராசி பலன்கள் எல்லாம் ஒத்துப் போவுதான்னு அதெல்லாம் சரிபார்த்து பெரியவர்கள் நிச்சயிக்கப்பட்டு நல்லா ஒரு கோவிலில் திருமணம் நடத்தி ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை முடித்து எல்லா ஊர் சொந்த பந்தங்களும் நல்லா கலந்துக்கிற ஒரு சுப நிகழ்ச்சி திருமணம்